நாங்கள் வந்து மார்கழி மாசம்னா ஓம் சக்தி கோவிலுக்கு போய்ட்டு வந்துடுவோம் அதே மாதிரி அய்யப்பன் கோவிலுக்கு போவோங்க அப்பறம் ஏற்காடு இந்த மாதிரியெல்லாம் போய்ட்டு வந்துடுவோம் நாங்கள் எல்லோருமே ட்ராவல்ஸ் வச்சுக்கிட்டு நாங்க ஏற்காடு போவோம் ஊட்டிக்கு போகணுனு ஆசை ஆனால் ஊட்டிக்கு போனதில்லை பக்கத்தில் எங்கள் வீடு இருக்கதுனால நாங்கள் கொஞ்சம் ஏற்காடு போய்ருக்கறோம் அப்பறம் கொல்லி மலை எட்டுக்கையம்மன் இந்த மாதிரி கோவிலுக்கெல்லாம் போய்ருக்கறோம் ஆனால் நாங்கள் போணும்னு ஆசை பட்டது வந்து பெங்களூர்ல கேஜெப் போணும்னுதான் நினைக்கிறோம் ஆனால் இன்னும் நாங்கள் போகல அதுக்கு அப்பறம் கோயிலுங்களுக்கெல்லாம் நிறைய நாங்கள் போய்ருக்கறோம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு இந்த மாதிரி ஓம் சக்தி கோயிலுக்கெல்லாம் போய்ருக்கறோம் வர்ஷம் வர்ஷம் நாங்கள் ட்ராவல்ஸ் வச்சு எல்லோரும் போய்ட்டு வந்துடுவோம் ஜென்ஸுங்கெல்லாம் பார்த்திங்ன்னா அய்யப்பன் கோவிலுக்கு மார்கழி மாசம்னா போவாங்க அது போணும்னு நினைக்கிறது வந்து பெங்களூர் கேஜெப் போணும்னு நினைக்கிறோங்க ஆனால் இன்னும் நாங்கள் அதுக்கு போகல அப்டின்னு திருப்பதிக்கும் போய்ருக்கறோம் திருப்பதிக்கு பழனிக்கு போய்ருக்குறோம் எல்லாம் வண்டி வச்சுட்டுதான் போய்ருக்குறோம் திருப்பதிக்கு வந்து பார்த்திங்கனா பஸ்ஸு மூணு வர்ஷத்துக்கு ஒரு முறை கூட நாங்கள் போவோம்ங்க ஊர் எல்லோருமே சேர்ந்துட்டு உண்டியல் எடுத்துகிட்டு மூணு வர்ஷத்துக்கு ஒரு முறை போவோம்ங்க அப்றம் அப்படி இல்லைனா ஒன் இயரு இந்த மாதிரி நாங்கள் ட்ரிப்பு மாதிரி லீவில் போவோம்ங்க சம்மர் லீவ்ல போவோம்ங்க குலதெய்வம் கோவிலுக்கும் போய்ட்டு வந்துடுவோங்க நாங்கள் அது மாசம் ஆனால் குலதெய்வம் கோவிலுக்கு போவோம்ங்க பச்சை அம்மன் சாமி எங்களது குலதெய்வோம் அதுக்கு போய் சாமி கும்பிட்டு நாங்கள் வர்ஷம் மாசம் மாசம் போவோம்ங்க அமாவாசையானா அந்த மாதிரி போய்ட்டு சாமி கும்பிட்டு வந்துடுவோங்க அப்பறம் மலை மேல் இருக்கிற கோயிலுங்களுக்கெல்லாம் போவோம்